எனது ஓவியம் ஓவியங்களுக்கு நான் ரெஃபரென்ஸை எப்படி யோசிப்பேனா முன்னாடியே யோசித்து வைச்சிக்கிருவேன் இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி ஐடியா தோணும் இப்படி வரையணும் அப்டின்னு லைட்டாக வரையம் ஆரம்மிப்பேன் அதுக்கு அப்புறம் தான் நான் நல்லா ஆராய்ச்சி ஏன்னா எடுத்தவுடனே வந்து நான் நல்லா திக்காக வரைய மாட்டேன் லைட்டாக வரைவேன் எதாவது மிஸ்டேக்னா அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் அதை மாற்றிக்கலாம் இதை கரெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு மெதுவாதான் ஆரம்பிப்பேன் அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இது ஓகே அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் நல்லா வரைய ஆரம்மிப்பேன் மேலேயே இதான் என்னோட ஐடியா எனக்கு இந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆராய்ச்சி சேகரித்து இந்த தீம் வரைஞ்சா இது நல்லாயிருக்கும் இந்த பறவை மழை பெய்யிற மாதிரி இந்த பறவைகள் பறக்கிற மாதிரி மேகம் கூட்டமாக இருக்கிற மாதிரி மழை கீழே பூமியில் விழுகிற மாதிரி வீடு இப்படி இது மாதிரி அந்த மாதிரி நான் யோசித்து யோசித்து ஒவ்வொரு விஷயமும் நான் வரைவேன் அப்படி வரையும் போது எனக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாக இருக்கும் நல்லா இன்னும் ஆராய்ச்சி சேகரிச்சிக்கிட்டே இருப்பேன் இப்படி தீம் பண்ணால் இப்படி நல்லா இருக்குமா இந்த கதை பண்ணால் இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போது ஒர் படம் ப்ரோடிசர் என்ன பண்ணுறாங்க அந்த படத்தை இப்படி இது பண்ணணும் அந்த மாதிரி தான் ஒரு வரைபடமும் ஃபஸ்ட்டு இந்த தீம் இந்த கதையை எப்படி நம்ம கொண்டு வரணும் அதுக்கு அந்த கதைக்கு தகுந்த மாதிரி நம்ம வரையணும் அப்டின்னு ஒவ்வொரு நிமிஷம் நெனைச்சி நம்ம வரையணும் இப்போ நம்ம ஒரு தீம் செலெக்ட் பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம ஒரு கடவுள் ஃபோட்டோ அந்த மாதிரினா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை இப்போ இயற்கையாக நம்ம வரைகிற மாதிரினா அதுக்கு நம்ம தீம் வைச்சிக்கிட்டு தான் நம்ம வரையணும் அப்போ அது முக்கியம் முதல்ல அதுக்கப்புறம் அந்த தீம் வரய செட் பண்ணதுக்கப்புறம் இந்த கதைக்கு இது நல்லா இருக்குமா இந்த கலருக்கு இது நல்லா இருக்குமா இது கொடுத்தா இது நல்லா இருக்குமா அப்டின்னு நான் வந்து கொடுக்கணும்